ஆ ஆ மேம் நான் வந்து டூ பைக் பார்க்கலாம்னு இருக்கேன் மேம் ஒரு ஒன் லேக் பட்ஜெட்டில் வந்து பைக் பார்க்கலாம் அப்பிடின்னு இருக்கேன் மேம் உங்கக்கிட்டே இருக்குதுங்களா இல்லை மேம் ஃபர்ஸ்ட் பிரீபெரென்ஸ் வந்து நியூ பைக் தான் நான் கேக்கிற பட்ஜெட்டில் இருந்துச்சுன்னா நியூ பைக்கே வந்து புக் பண்ணிவிடுவேன் அப்டியில்லைனா செகனென்டு பைக் பார்க்குறேன் மேம் ஷோரூமுக்கு ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஷோரூமில் வந்து ஆ என் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கனா ஒன் லேக் ஒன் லேக் டு ஒன் லேக் ஃபிப்ட்டி தொளசண்ட்க்குள்ளே மேம் மேம் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குதுங்களா ஆ சரி ஓகேங்க மேம் ஸ்ப்ளெண்டர் ஆக்டிவா எல்லாம் வைச்சுருக்கீங்களா ஸ்கூட்டி பெப்பே எல்லா பைக்குமே ஓ ஓகே ஆ ஓகே மேம் இப்போது இது ஃப்ரெஷும் இருக்குது செகனென்டும் இருக்குது கரெக்ட்டுங்களா இப்போது இதுக்கு இஎம்ஐ ஆ ஓகே மேம் செக்கனென்ட் பைக் வாங்கணும்னா என்னென்ன ப்ரோசிஜர் மேம் என்னென்ன கொண்டு வரணும் ம் சரிங்க ஓகே ஓகே மேம் இப்போது அதுதான் ஓகே ஆ சரி ஓகேங்க மேம் ஆ பேங்க் மூலமாக லோன் போட்டு கூட வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க ஃப்ரெஷ் பைக் வாங்கிக்கலாம் செக்கனென்டும் இஎம்ஐயில் வாங்கிக்கலாம் ஆ சரி ஓகேங்க மேம் ஓகே மேம் சரி அப்போது நான் வந்து ஆக்ட்டிவாலேயே பார்க்குறேன் மேம் ஹோண்டா ஆக்ட்டிவாலேயே பார்த்துட்டு அந்த ப்ராண்ட் நான் வந்து பிக்ஸ் பண்ணிக்கிறேன் மேம் ஆ ஓகே மேம் தேங்க்யூ மேம்